கேமரா மிரர்லெஸ் வாங்கி கொஞ்சம் நாள் இப்போ என்ன ஆகுதுன்னா நான் எஸ்எல்ஆரில் இப் டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு பேட்டரினுடைய கெப்பாசிட்டி வந்து இதில் கிடையாது மிரர்லெஸில் இல்லை இதில் வந்து ஒரு ஆயிரம் போட்டோ எடுக்கிறோம்ன்னா இதில் ஒரு முந்நூறு போட்டா தான் எடுக்க முடியுது அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலஞ்சு பேட்ரி வந்து நாம வாங்க வேண்டியதிருக்குது அதை பயன்படுத்த வேண்டியதிருக்குது டிஎஸ் டிஎஸ்எல்ஆர் விட இப்போது வந்துருக்கிற மிரர்லெஸ் கேமரா வந்து பேட்ரினுடைய இது வந்து கெப்பாசிட்டி வந்து கம்மிதான் அதனால் அதிகமாக செலவு செய்ய வேண்டியதுதிருக்குது